நான் வந்து காரைக்குடியில் இருக்கேன் இங்கே பாண்டியன் தேட்ருன்னு ஒரு தேட்டர்ருக்கு அந்த தேட்ர வந்து ரொம்ப ஃபேமஸான தேட்ரு நான் வந்து படம் பார்க்க அடிக்கடிலாம் போக மாட்டேன் நான் வந்து என் வாழ்நாள்ல வந்து ஒரு மூணு வாட்டி தான் வந்து நான் சே படம் பார்க்கவே போயிருப்பேன் எங்கள் வீட்டில் வந்து படம் பார்க்கலாம் வந்து அவ்வளோவா அலோடு கிடையாது நான் வந்து படம் பார்க்கலாம் அவ்வளோ வெளியில போனதே கிடையாது ஆனால் நான் போய் பார்த்த படம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப ஹிட்டான படமும் கூட இப்போ கூட ரீசெண்டாக வந்து நான் ஜெயிலர் படத்துக்கு போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ச்சி ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு நான் வந்து படத்துக்கு வந்து என் ஃபேம்லியோட போனுந்தான் நினப்பேன் ஏன்னா வந்து நம்ம ஃபேம்லியை விட வந்து நம்ம யார்கூடையும் போய் அவ்வளோ என்ஜாய் பண்ண முடியாது நான் வந்து அம்மாவோட தம்பியோட போனேன் அப்பாவோட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சி ம்